டெக்னாலஜி வளந்ததுனால இன்னைக்கு வந்து எல்லாருமே ஆங்கில மொழியில் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க ஏன்னா நம்ம வந்து கூகுள் அப்புறோம் போன்ற சமூக வலைத்தளத்தில் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் மாதிரியான சமூக வலைத்தளத்தில் வந்து இன்னிக்கு வந்து இங்கிலீஷ் பயன்பாடு வந்துருக்னா அதிகமாக இருக்கு இருந்தாலும் இந்த தமிழ் மொழி வந்து பயன்படுத்தலாம் அப்படீன்ற புதிய ஒரு கோட்பாடுனால இன்னிக்கு வந்து பெருசாக வந்து எந்த ஒரு மாற்றமும் ஏற்படலைனு நான் நினைக்கிறேன்